வணக்கம் சார் சார் நான் இங்கே சிவகங்கை மா மாவட்டத்தில் இருக்கேன் சார் நான் இப்போ வெளியூர் போகணும் சார் நீங்கள் சேவை மையமாக சார் சார் எனக்கு நான் வெளியூர் போகறேன் சார் எனக்கு பாஸ்போர்ட்டு வேணும் சார் ஆமாம் சார் அப்படி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்

ஒர்ஜினலாவாக இருக்கு சார் கன்ஃபார்மாக ஓகே சார் வேறு ஏதுவும் வேணுமா சார் எத்தனை மணிக்கு சார் வரணும் நான் அங்கே எத்தனை எத்தனை எந்த மண்டே வரணுமா சாரே சரி ஓகே சார் ஏன்னா கரெட்டாக டைம் எத்தனை மணிக்கு சாரு காலையில வெள்ளன வர்லாமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக வரலாமா சார்

நேரு பஜார் ஓகே சார் ஓகே சார் அமௌண்டு ஏதுவும் வேணுமா சார் இல்லை ஃப்ரீயாக உண்டா சார் மூவாயிரம் ஆகும் சார் அர்ஜெண்டு வந்து சீக்கிரம் பண்ணித் தர முடியுமா சார் ஆ இது பரவால்ல சார் இது அமௌண்டு கூட இருந்தால் பரவால்லை சார் நீங்கள் டக்குன்னு பண்ணித் தரணும் சார் நான் வெளியூர் போகணும் சார் அர்ஜெண்டு சார்

ஆ ஓகே பரவால்லை சார் ஒரு பரவால்லை சார் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக் கொடுத்துருங்க சார் ஹலோ சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஒன்று மட்டும்தான் சார் சார் இல்லை

ஓகே சார் ஓகே சார் சரி சார் டேங்க் யூ சார் நன்றி